ஹலோ வணக்கம் என் பேர் வந்து ஜெயபிரகாஷ் என் வாழ்க்க வரலாறு பார்த்தீங்கனா என் வாழ்க்க வரலாறை பற்றி பேசும்பொழுது என்னாகுது யாரை பற்றி பேசணும்னால் எங்கள் அப்பாவுடைய பெரும் பங்கு இருக்குது ஏன்னால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ரெண்டு பேருமே வந்து டீச்சராக இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறைத்தான் அவங்களுடைய வாழ்க்கைத் தரத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைத் தரத்துக்கும் என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்கங்கிறத சொல் சொல்லாமல் அது முழுமை பெறாமல் வேறு எதையுமே என்னால் சொல்லமுடியாது ஏன்னால் எங்கள் தாத்தா இங்கிருந்து மலேசியாவுக்குப் போய்விட்டாரு எப்போனா எங்கள் அப்பா பிறந்த வருடத்தில் இங்கே ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் பொழுது இங்கேயிருந்து எங்கே போய்விட்டார்னா மலேசியா போய்விட்டார் அப்போ வந்து எங்களுடைய அப்பாயி அவங்களுடைய இதில்தான் அரவணைப்பில்தான் எங்கள் அப்பா வளர்கிறாரு அப்போ வந்து அவ்வளோ ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐஞ்சாவது வருடம் எங்கள் அப்பா பிறக்குறாரு அவர் பிறந்தாருனா மிக ஏழ்மை கொடுமையிலும் கொடுமை ரொம்ப ஏழ்ம ஏழ்ம நிலையில வந்து ரொம்ப படிக்கிறார் நல்லா படிக்கிறார் எங்கள் அப்பாயி வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறில் எந்தளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கணுமோ அந்தளவுக்கு துன்பத்தை அனுபவிச்சார் எங்கள் அப்பாவுக்கு எந்தவித சப்போர்ட்டும் இல்லை ஆனால் யார் எங்கள் அப்பாவுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சாரோ அவர் உறுதுணையாக இல்லை எல்லாேருக்கும் அப்பாதான் ஹீரோம்பாங்க அப்பாதான் ரோல் மாடலும்பாங்க ஆனால் எங்கள் அப்பாவுடைய அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு அந்தமாதிரி ரோல் மாடலும் கிடையாது ஹீரோவும் கிடையாது பாவம் அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு ரோல் மாடல் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க யாருனால் எங்கள் அப்பாயி எங்கள் அப்பாவுக்கு ஹீரோ கிடையாது ஹீரோயின் தான் யாருனால் அவங்க எங்கள் அம்மாயி அவங்களோட பேர் ஆரோக்கியம் அந்தோனிமேரி அவங்களோட பேர் அந்தோனி மேரி உறவினர்கள் உடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் எங்கள் அப்பாயி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில பிச்சை எடுத்து எங்கள் அப்பாவை படிக்க வைச்சாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து அந்த சூழ்நிலையில ரொம்ப நல்லா படிச்சார் படிச்சுட்டு அவருடைய வாழ்க்கையில மிகப் பெரிய கஷ்டங்கள அனுபவிச்சார் ஏன்னால் எங்கள் அப்பாவுக்கு அப்பா துணை கிடையாது அவருடைய ஒரே ஒரு துணை அவருடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் எங்கள் அப்பாயி மட்டும்தான் எங்கள் அப்பாயி ஏதோ எங்கள் அப்பாவோட இதை வச்சுக்கிட்டு அவர் வளர்ந்தாரு அப்படி வரும் பொழுது ஊரில் பார்த்தீங்கனா மிகப் பெரிய அவருக்கு மிகப் பெரிய எதிர்ப்பு எதிர்ப்பின் மத்தியில்தான் அவர் வந்து வளர்ந்தார் சுற்றியிலும் எதிர்ப்பு சுற்றிலும் எதிர்ப்பு ஒரு கிராமம் கூட கிடையாது என்னுடைய எங்கள் அப்பா அவருடைய பிறந்த இடமும் நான் பிறந்த இடமும் ஓரே ஊர் கல்பாளையம் அந்த கல்பாளையம் எங்கே இருக்குதுனால் தமிழ் நாட்டில் திருச்சியில் திருச்சிராப்பள்ளியில் திருச்சிராப்பள்ளி வந்து தமிழ் நாட்டில் பார்த்தீங்கனா நடுப்பகுதியில் இருக்கும் திருச்சியில் திருச்சிராப்பள்ளியில் ஒரு குக் கொணலை ஊராட்சியில் அதுவுடைய ஊராட்சியில் ஒரு கிராமம் கல்பாளையம் அந்த கல்பாளையம் பார்க்கும்போது பார்த்தீங்கனா முன்னொரு காலத்தில் பார்க்கும்போது கல்பாளையங்கிறது திராட்சையில் மிகச் செழிப்பான வளர்ந்திச்சி இந்த கல்பாளையங்கிற கிராமம் பார்த்தீங்கனா அங்கே மலை பெஞ்சால்தான் விவசாயம் அங்கே என்ன போடுவாங்கனால் கடலை துவரை சோளம் மொச்சை இதைத்தான் போடுவாங்க எப்போ போடுவாங்கனால் செப்டம்பர் ஜூன் ஜூலை செப்டம்பர் ஆடி மா ஆடிப்பட்டம் தமிழ்ல ஆடிப்பட்டம்னு சொல்வாங்க ஆடி பதினெட்டு ஆடி பட்டம்னு சொல்வாங்க அதில்தான் தெளிப்பாங்க அந்த ஆடிக்குள்ளே தெளிக்கணும் தெளித்தாங்கனா நல்ல மகசூல் கிடைக்கும் அந்த மகசூல் பார்த்தீங்கனா செப்டம்பர் மாதம் செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல அறுப்பாங்க செப்டம்பர் மாதத்துல ஒரு பயிரும் அக்டோபர் அதுக்கப்புறம் அறுப்பாங்க அதில் வந்து கடலை கடலை பார்த்தீங்கனா வச்சுக்கங்களேன் மழை பெஞ்சால் நல்லா விளையும் எங்கள் அப்பாவுக்கு வந்து எந்தவித சின்ன இதுகூட கிடையாது ஆனால் அந்த இடத்துல மிக கௌரவமான சூழ்நிலையில வளர்ந்தாரு வளர்ந்து அது நல்லா செயல்படுத்தினாரு எங்கள் அப்பா வாத்தியார்னு சொன்னால் வாத்தியாராக இருந்து எல்லாேரும் மதிக்க மதிக்கதக்க சூழ்நிலையில வளர்ந்து ஊரில் பார்த்தீங்கனா மிகப்பெரிய ஒரு எல்லாேரும் மதிக்கிற மாதிரி எல்லாேரும் இவர்க் கிட்டே யோசனை கேட்பாங்க அந்தளவுக்கு அவர் வளர்ந்தார் வளர்ந்து ஒரு கிராம முன்னேற்ற சங்கம்னு கல்பாளையத்தில் இருக்குது முப்பது வருடமாக இவர்தான் வந்து செயலாளராக இருந்தார் செயலாளராக இருந்தாலும் என்ன பண்ணிணாங்க அவங்க அந்த உடைய ஊருக்கு எங்கள் ஊருக்கு மொதல் முதல்ல ரேசன் கடையே கிடையாது பக்கத்து கிராமம் போனால் ஒன்றரை கிராம் ஒன்றரை ஒன்றரை கிலோமீட்ரு நடந்து வந்து ஒருநாள் பொழுதும் போயிடும் அங்கே ஒருநாள் பொழுதும் அங்கே உட்காந்து ரேசன் கடையில் உட்காந்து அது செஞ்சு அதை வாங்கிக்கிட்டுப் போய் அதுக்கப்புறந்தான் ரேசன் கடைக்குப் போக முடியும் நம்மளால அதுக்கு முன்னாடி போக முடியாது அப்படி ரேசன் கடைக்கு போய்விட்டு இது பண்ணிவிட்டு வருவாங்க அப்படி வந்து செஞ்சாங்க அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணிணாரு கிராம முன்னேற்ற சங்கம்னு ஆரம்பித்து அங்கே கிராம முன்னேற்ற சங்கத்து வாயிலாக என்ன பண்ணிணாங்க அரசுக்கும் கலெக்ட்ருக்கு தாசில்தார் இவங்களுக்குலாம் விண்ணப்பம் மூலிமா கொண்டு வந்து மொதல் முதல்ல ரேசன் கடையை கொண்டு வர்றாங்க அதேபோல் எங்கள் ஊருக்கு பஸ்ஸு கிடையாது பஸ்ஸும் கிடையாது அப்போ எங்கள் ஊருக்கு மொதல் முதல்ல கிராம முன்னேற்ற சங்கத்தின் வாயிலாகதான் முதலில் என்ன பண்ணிணாங்க பஸ்ஸு போக்குவரத்து உருவாக்கிறாங்க ரோடு போக்குவரத்தை உருவாக்கிறாங்க அதுவரைக்கும் எங்கள் கிராமம் பார்த்தீங்கனா புறத்தாகுடி எங்கள் ஊர் கிராமத்துக்கும் பக்கத்தில் புறத்தாக்குடிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குத்தான் பிள்ளைங்க எல்லாேரும் படிக்க போகணும் நானும் அப்படிதான் படிக்கப் போனேன் ஆனால் எனக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு என்ன இருக்குதுனால் எங்கள் அப்பா வாத்தியாராக இருக்கிறதுனால கல்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கீழவெங்காரங்கிற ஒரு கிராமத்தில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரே பள்ளிக்கூடத்தில் டீச்சராக வேலை செஞ்சாங்க பிரைமரி செக்ஸன் நான் வந்து என்ன பண்ணிணேன் மூணாவது வந்து எங்கள் அப்பா வந்து ஏ எங்கள் அப்பாகூடயே ஸ்கூலுக்குப் போய்விட்டேன் அவரே வந்து வண்டி ஒரு சிவப்பு கலரு வண்டி டிவிஎஸ் ஃபிஃப்டி அதை வாங்கிக்கிட்டு மூணாவதிலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் அஞ்சாவதிலேருந்து எங்கே படித்தேனா புறத்தாக்குடியில் படித்தேன் அஞ்சாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ச்சே ஸாரி ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் புறத்தாக்குடி ஸ்கூலில் படித்தேன் புறத்தாக்குடி சர் சேவியர் ஹெயர் செகன்டரி ஸ்கூல் புறத்தாக்குடி மிகப் பெரிய ஃபேமஸான ஸ்கூலு அங்கிருந்து மிகப் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்புடில்லாம் உருவாக்கி உருவாகிருக்குறாங்க மிகப் பெரிய எங்கே எங்கேயோ இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருந்து இருக்கிறாங்க மிக முக்கியப் பொறுப்புகளில் எல்லா பக்கட்டும் இருக்கிறாங்க அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அங்கேயே நானும் படிக்கிறேன் படிக்கும்பொழுது பார்த்தீங்கனா நான் எயித்துக்கு மேலே எயித்து நயன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த நாலு வருஷமும் வந்து நான் என்ன பண்ணுறேன் புறத்தாக்குடியில சர் சேவியர் ஹாஸ்டல் பிரிட்டோ ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறேன் அங்கே படித்தாலும் என்னையால் வந்து மிகப் பெருசாக சாதிக்க முடியலை ஏன்னெனு கேட்டிங்கனால் நான் வந்து மார்க் அவ்வளோ சிறந்த மார்க் இல்லை இருநூத்தி தொண்ணூற்றி மூணு மார்க்கு என்னுடைய மார்க்கு இருநூத்தி தொண்ணூற்றி மூணு மார்க்கு அதே சமயத்தில் டென்த்தில் பார்க்கும்போது எழுநூத்தி பத்து மார்க் நான் கொடுத்துது நான் எடுத்தது ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன் ஆனால் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கனா எங்கள் ஸ்கூலில் சர் சேவியர் ஹையர் செகண்ட்ரி ஸ்கூலில் சிக்ஸ்த்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் பி செக்ஸன் இருக்குது சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் டி செக்ஸனும் நார்மலாக எல்லாத்துக்கும் பொதுவான எஜிகேஸன் இருந்துச்சு லெவன்த்து டுவெல்த்து குரூப் வாரியாக பிரியுது முதல் குரூப்பு கணித குரூப்பு ரெண்டாவது குரூப்பு சயின்ஸ் குரூப்பு மூணாவது குரூப்பு புள்ளி புள்ளியல் குரூப்பு நாலாவது குரூப்பு ஹிஸ்ட்ரி குரூப்பு அஞ்சாவது குரூப்பு வொக்கேஸனல் குரூப்பு ஆறாவது குரூப்பு சிறப்புத் தமிழ்னு ஒரு ஆறு குரூப்பு இருக்குது அதில் நான் பார்த்தீனா சிக்ஸ்த்திலேருந்து டுவெல்த் வரைக்குமே டி செக்ஸன் தான் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா டி செக்ஸன் டென்த் வரைக்கும் டி செக்ஸன் என்னவாக இருக்குதுனா ஹாஸ்டல் பாய்ஸ் ஏ பி வந்து பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடமாக குரூப்பாக இருந்துச்சு சி வந்து பசங்கள் பசங்கள் இதாக இருந்துச்சு டென்த்து டென்த்தில் நான் சொல்கிறேன் சியில் பார்க்கும்போது என்னென்னா ஹாஸ்டல் பசங்கள் ஹிந்து பசங்கள் படித்தாங்க டியில் பார்த்தீங்கனா ஹாஸ்டல் பசங்கள் கிறிஸ்டீன் பசங்கள் படித்தாங்க

பார்த்தீங்கனா அவுட் பாய்ஸ் வெளியிலேருந்து வந்து படிக்கிறவர்களும் அங்கே படித்தாங்க இதனால என்ன ஆகிருச்சுனா கிறிஸ்டீன் பாய்ஸ் பூஜைக்குப் போவது அங்கே போவது இங்கே போகிறதுலாம் வருது கோர்வையாக நடந்துச்சு சரி டுவெல்த்து முடித்தவொன்னே என்னை என்ன பண்ணிணாங்க டீச்சர் ட்ரெய்னிங் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு வருஷம் ரொம்ப போராடினோம் ஆனால் டீச்சர் ட்ரெய்னிங் கை நழுவி போயிடுச்சு ஸோ அடுத்த லெவலு நான் என்ன பிஸோப்ஹீப்பர் காலேஜ்ஜில் போய் செஞ்ச ஹிஸ்ட்ரி குரூப் அங்கேயும் ஹிஸ்ட்ரி குரூப் தான் எடுக்கிறேன் அப்போ இந்த ஹிஸ்ட்ரி குரூப் எடுக்கும்பொழுது என்ன பண்ணிணாருன்னா முதல் வருடம் ரெண்டாவது வருடம் மூணாவது குரூப்பு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழிலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் படிக்கிறேன் ஹிஸ்ட்ரி குரூப் ஹிஸ்ட்ரி குரூப் படிக்க ஹிஸ்ட்ரி பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு என்ன பண்ணுறேன் முடிச்சுட்டு வெளியே வர்றேன் வெளியே வந்தவுன்னே என்ன பண்ணுறேன் எம்ஏ படிக்கிறேன் எம்ஏ செண்ட் ஜோசப் காலேஜ் திருச்சிராப்பள்ளியில் படிக்கிறேன் எம்ஏ முதல் வருடம் முதல் வருடம் படிக்கிறேன் முதல் வருடம் படிக்கும்போது என்ன ஆகுதுனா என்னுடைய என்னுடைய இதில் ரெண்டாவது வருடத்தில் வந்து டேரக்டாக பிஏடு ஹிஸ்ட்ரி போப் ஜான்பால் காலேஜ் ஆப் செகண்ட் செகண்டில் படிக்கிறேன் அங்கே வந்து படிக்கும் பொழுது என்ன ஆகுதுனா நான் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டு டு ரெண்டாயிரத்து மூணு படிச்சுப்புட்டு அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து எங்கெங்கே போகிறேன் வெளியே வர்றேன் வெளியே வந்துட்டு திரும்பி செண்ட் ஜோசப் காலேஜ்ஜில் செகண்ட் இயர் ஃபுல்லாக படிக்கிறேன் செகண்ட் இயர் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் செகண்ட் இயர் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு அங்கிருந்து வெளியே வர்றேன் வெளியே வந்தவுன்னே அங்கிருந்து எம்ஃபில் படிக்கிறேன் எம்ஃபில் படிக்கிறேன் எங்கேனா அதுவும் செண்ட் ஜோசப் காலேஜ் திருச்சிராப்பள்ளி அப்போ எனக்கு மிகப் பெரிய ஒரு எம்ஃபில்லில் வந்து மிகப் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின வருடம் என்ன பார்த்தீங்கனா நம்ம முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து சங்கராச்சாரியாரை வந்து கைது பண்ணுறாங்க அது என்னுடைய மிகப் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது என்னுடைய மைண்டில் வந்து மிகப் பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தது அப்போதான் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் பெரியாரை பற்றி மிகப் பெரிய புரிதல் ஏற்படுது பெரியாரைப் பற்றி ஏதாவது பெரியார் அண்டு எமான்ஸூபேஸன் ஆஃப் அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஃபுராஜெக்ட் டாப்பிக்காக எடுக்கிறேன் அந்த ஃபுராஜெக்ட் டாப்பிக்காக எடுக்கும்போதுதான் இந்த சமுதாயம் எப்படி கீழ்மட்ட நிலையில் இருந்தது அது எப்படி உயர்த்துவதுக்கு பெரியாருடைய பங்கு என்னாங்கிறது நான் என்னோடைய வாழ்க்கையில உணர ஆரம்பிக்கிறேன் அதுவரைக்கும் ஸ்பெஸலில் படிச்சுருக்கிறேன் இதில் படிச்சுருக்கிறேன் ஒரு ஒரு லைன் ரெண்டு வரி ஒரு நாலு வரி அல்லது ஒரு கால் பக்கம் அரை பக்கம் ஆனால் அதனுடைய மகிமை அப்போ எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு முதன் முதலில் தெரிஞ்சது எப்போ தெரிஞ்சிச்சு இப்போதான் தெரிஞ்சிச்சு எது நான் எம்ஃபில்லில் பெரியார் அண்டு எமான்ஸ்பிஸேன் ஆஃப் அன்டச்சபிள்ஸ் படிக்கும்போது அது வந்து என்னுடைய கைடு யார்னால் விஜயசிங் அவர் மிகப் பெரிய எனக்கு உறுதுணையாகவும் இருந்தார் அதே சமயத்தில் ஒரு சில முரண்பாடுகள் எனக்கும் அவருக்கும் ஏற்பட்டது ஏற்படாமெலாம் இல்லை முரண் முரண்பாடு ரொம்ப ஏற்பட்டது ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிணேன் நேராக அதை முடித்தவுடனே நேராக வந்து என்ன பண்ணுறது அன்வரல் முஸ்லீம் மெட்ரிகுலேஸன் ஸ்கூல் சமயபுரத்தில் வந்து நான் வந்து படிக்கிறேன் வேலை செய்கிறேன் வேலை செய்யும்பொழுது என்ன ஆகுதுனா அங்கே ஒரு மூணு நாலு வருஷம் வேலை செய்கிறேன் அங்கே அங்கே படி இருக்கிற டீச்சருங்களோட மிகப் பெரிய முரண்பாடுகள் உட்படுத்தப்படுகிறேன் முரண்பாடுகள் முரண்பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டவுன்னே அங்கிருந்து வெளியேறுறேன் வெளியேறினவொன்னே செண்ட் மேரீஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டோல் கெட் நம்பர் ஒன் டோல் கெட் டோல் கெட்டில் வேலை செய்கிறேன் டோல் கெட்டில் வேலை செஞ்சோவுன்னே அங்கேயும் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு வருது ஏன்னால் ரெண்டாயிரத்து பன்னெண்டு டெட் எக்ஸாம் வந்து உருவாக்கிறாங்க தா டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டுன்னு உருவாக்கிறாங்க அந்த டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டில் உருவாக்கிறதுக்கு படிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அங்கிருந்து வெளியேறுறேன் ஸோ மேனேஜ்மெண்ட்டை பகைச்சுக்கிட்டு வெளியேறுறேன் வெளியேறினவொன்னே என்ன ஆகுது அந்த டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டில் மரன் தொடக்கத்தில் இருந்து மிகப் பெரிய முரண்பாடுகள் முரண்பாடுகளில் வந்து ஒரு மார்க் ஒன்றரை மார்க்கில் எனக்கு வந்து கை நழுவிப் போகுது டீச்சர் வேலை அரசு வேலை கை நழுவிப் போகுது அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன் ப இப்போ டெட்டுக்கு டிஆர்பிக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ படிக்கும் பொழுது என்னாகுது என்னுடைய சிந்தனைத் திறன் உயருது இந்த சமுதாயத்தைப் பற்றின புரிதல் நிறையா வருது அப்போ புக்கை வந்து நிறையா படிக்க வேண்டிய சூழ்நில வருது இந்த தமிழ் சமூகம் எவ்வாறெல்லாம் இருந்துச்சு அது எல்வாறெல்லாம் முரண்பட்டு உயர்ந்த நிலைக்கு உருவாகுது அப்படிங்கிறது அங்கேதான் நான் முதல் முதலில் அறிஞ்சுக்கிறேன் தெளிவாக தெள்ளத் தெளிவாக அறிஞ்சுக்கிறேன் அதனால் இந்த தமிழ்நாட்டோட இதில் வந்து எனக்கு மிகப் பெரிய ஒரு பற்றுதல் வந்து மிகப்பெரிய பற்றுதலும் ஒரு இதுவும் உருவானது இதுவந்து என்னுடைய சிந்தனைத் திறனையும் என்னோட இப்போ அந்த டிஆர்பிக்கு படித்தனால இதுவந்து மிகபெரிய பயனுள்ளதாக என்னுடைய பையன்களுக்கு உருவாகுது எனக்கு வந்து இரண்டு பசங்கள் ரெண்டும் முத்து முத்தான பசங்கள் பெரிய பெரியது ஒரு கண்ணுனால் சின்னது இன்னொரு கண் இது ரெண்டையும் என்னால் விளக்கி வைக்க பார்க்க முடியாது அவங்களும் இப்போ வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நான் வந்து படிக்கும் பொழுது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற என்னுடைய படித்த அனுபவங்களை இவன் நான் நடந்துக்கிட்டே அனுபவங்களை என்னோட டிஆர்பிக்கு படித்த அறிமுக அனுபவங்களை அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அதை வந்து என்னுடைய பையன்கள் வந்து என்னுடைய பையன்களை வந்து அவங்களுடைய பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது மிகப் பெரிய ஒரு ஒரு அதிசயமாக என்னை என் என் பசங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் இதெலாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படினு கேட்குறாங்க அதுக்கு எனக்கு அது எனக்கு மிகப் பெரிய ஒரு சந்தோஷத்த உருவாக்கி கொடுத்துச்சு அதனால நான் வந்து அந்த அந்த சந்தோஷங்கள வழங்குனது வந்து மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு மாற்றத்தையும் இதையும் உருவாக்கினது ரெண்டாவது நான் பார்த்தீங்கனா என்னுடைய இளமைக் காலத்தில் டுவெல்த்து படிக்கும்போது டென்த்து படிக்கும்போது மிகப் பெரிய ரஜினி ரசிகராக இருந்தேன் ஆனால் அந்த சிந்தின வந்து என்னுடைய காலேஜ் வாழ்க்கையில வந்து மாறுபட்ட கருத்தை உருவாக்கினுச்சு அவர் எப்பவும் சொல்லியிருக்காரு என் ஒருதுளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்கு மிகப் பெரிய துரோகத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இதுவரையும் அவர் ஒரு ஃப்ரி எஜுகேஸனை கொடுக்கல அந்த எஜுகேஸனுக்கு கொடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழக்குகள் ஏக அவர் ஏகப்பட்ட இதுகள் ஸோ அதனால் அவரோட த அவருக்கிட்டேயிருந்து கொஞ்சம் விலகி இருக்க ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம் விலகி கொஞ்சம் விலகினா பிடிக்கும் பிடித்தது வந்து அது எதுவும் சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் விலகி வே எட்ட இருந்து பார்க்க வேண்டிய சூழ்நில நான் உருவா உருவாகிவிட்டேன் இதனால என்னுடைய சூழ்நிலைக்கி நான் இது பண்ண முடியாது சே ரெண்டாவது பார்க்கும் பொழுதும் ரெண்டாவது பார்க் அடுத்தது பார்க்கும் பொழுது எங்களுடைய அம்மாவை சொல்லணும் எங்கள் அம்மா மிகப்பெரிய எதார்த்தமான குணத்தவங்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எதிராக பேசு எதிரிக்கிட்டே கூட போய் தாழ்வா பே பேசுகிற மனப்பான்மை அவங்களுக்கு எப்பொழுதும் இவர் அது என்ன திருக்குறளில் ஒரு திருக்குறள் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் அப்படின்டு திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது அந்த குறள் வந்து எனக்கு வந்து என்னுடைய இதை வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ரபென்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்மளும் அப்படி இருந்துவிட்டா என்ன எனக்கு வந்து புத்தரை வந்து ரொம்ப பிடிக்கும் புத்தருடைய கான்செப்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து மிகப் பெரிய என்னோட மனசில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நபர்னு பார்க்கும்போது புத்தர் அம்பேத்கார் பெரியார் ஈவெரா அண்ணா ஸோ இவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கனா புத்தருடைய வழிபாட்ட மிகப்பெரிய கொண்டு சென்றிருக்கும் அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மன நிறைவையும் ஏற்படுத்தும் மனநிறைவையும் ஏற்படுத்தும் ஸோ இதுதான் என்னுடைய இது இப்போ வந்து நான் வந்து எங்கேருக்குறேன் ஒரு பெரம்பலூரில் ஒரு காலேஜ்ஜில் காலேஜுக்குள்ளே உட்காந்துட்டுதான் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அது என்ன காலேஜ்னால் வாசன் கல்வி நிறுவனம் கல்வி நிறுவனத்தில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமா வேலை செஞ்சுக்கிட்டு அருமையான நண்பர்களோடு அருமையாக போய்கிட்டுருக்கு இதுதான் நம்மளுடைய இம்பார்ண்ட் அப்புறம் என்னத்தை சொல்வது பெரியார் பெரியார் பெரியார் பெரியார் பெரியார் அம்பேத்கார் அம்பேத்கார் அம்பேத்கார் அம்பேத்கார் சரி ரைட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு இன்றைக்கி என்னுடைய வயது வந்து நாற்பத்தி ரெண்டு என்னுடைய வயது வந்து நாற்பத்தி ரெண்டு என்னுடைய வயது என்னுடைய வயது வந்து நாற்பத்தி ரெண்டு ஸோ இது வந்து என்னுடைய மிகப் பெரிய தாக்கத்தையும் இதையும் ஏற்படுத்தியிருக்குது இப்போ வந்து நம்ம நாங்கள் வந்து கவர்மெண்டோடு இணைஞ்சுதான் செயல்பட்டாகணும் அங்குட்டும் பார்த்தா இன்னும் மூணு நிமிஷம் இருக்குது சரி ஓகே என்னுடைய செ இதில் எனக்கு வந்து எத்தனை பேருன்னு பார்த்தீங்கனா எனக்கு வந்து மூ ரெண்டு அக்கா ரெண்டு அக்காளுகள் ரெண்டு ஒரு அண்ணன் இருக்காங்க அவர் வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் இதில் இருக்கிறாங்க இதில் ஒரு அக்கா டீச்சராக இருக்கிறாரு ஒரு அக்கா அக்காவுடைய ஹஸ்பண்டு வந்து டீச்சராக இருக்கிறாங்க இன்னொருத்தங்கள் வந்து வேலை செஞ்சு இறந்துட்டாரு இன்னொரு அக்காவும் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இன்னொரு அக்காவுக்கு ரெண்டு பிள்ளைங்க எங்கள் அண்ணணுக்கு ரெண்டு பொம்பளைப் பிள்ளைங்க ஸோ அதனால வாழ்க்க இப்போ வந்து ரொம்ப நல்லா அருமையாக ஓடிகிட்டு இருக்குது எதனால எந்தவித என்னோட சொந்தக்காரங்கள் படைசூழ நல்லா இருக்குதுங்க நான் கல்யாணம் பண்ண நல்ல பொண்ணாக இருக்கிறாங்க மிகப் பெரிய ஒத்துழைப்போட தர்றாங்க அதனால் எந்த இதுவும் இல்லை பதினைஞ்சு நான் ஒவ்வொரு முறையும் வேலைக்கு வர்றதுக்கு இங்கிருந்து எங்கிருந்து வேலைக்கு வர்றேனால் திருச்சியில் இருந்து பெரம்பலூரை நோக்கி வரவேண்டியதாக இருக்குது பெரம்பலூரில் வந்து பெண்களுக்கு வந்து இங்கே வந்து பெண்களுக்கு வந்து இங்கே வந்து இலவச பஸ்ஸு பாஸ் இலவச டிக்கெட் இலவச டிக்கெட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் ஆண்களுக்கு அப்படியான இலவச டிக்கெட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறதுனு தெரியலை இலவச டிக்கெட் கொடுத்தாங்கனா நாங்களும் இலவசமாக வரலாம் இலவசமாக வரலாம் அப்புறம் என்னத்தை சொல்வது ஒன்றும் சொல்வதுக்கு கிடையாது என்னுடைய வாழ்க்கையில வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது வேலை இல்லாததுதான் ஒரு பெரிய பிரச்சினையா இருந்துச்சு ஓகே